வேறொரு மொழியில் ஒருவரிடம் பேச நீங்கள் எப்பொழுதாவது மொழிப்பெயர்ப்பு பயன்படுத்தி உள்ளீர்களா அல்லது சேவையை பயன்படுத்தி உள்ளீர்களா நான் வேர் ஒருவரிடம் மொழிப்பெயர்க்க அவர்களிடம் கற்றுக்கொண்டேன் முதலில் ஒவ்வொரு எழுத்தை நான் கற்றுக்கொண்டேன் முதலாவது மற்றவர்களிடம் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று ஒரு கட்டாயம் வந்துள்ளது அந்த கட்டாயத்தில் நான் முதலில் ஒரு ஆப்பை இறக்கினேன் அதன் பின்பு அந்த ஆப்பில் இருந்து நானும் ஒன்றொன்றாக கற்றுக்கொண்டேன் அவை கற்கும்போது மிகவும் கடினமாக தான் இருந்தது ஆனால் யாருக்காக நான் கற்க வேண்டும் என்று ஒரு நிலைமை வந்ததோ அவருக்காக நான் கற்க வேண்டும் என்ற ஒரு நிலமையினால் நான் அவை மிகவும் சுலபமாக கற்றேன் அவை பொறுமையாக கற்றேன் அவை படிக்கும் போது தான் மிகவும் கடினமாக இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் படிக்க படிக்க எனக்கு மிகவும் சுலபமாக ஆகிவிட்டது அந்த அனுபவம் எப்படி இருந்தது வசதியாக இருந்தால் அல்லது சிரமமாக இருந்ததால் நான் அவை பலமுறை கற்றேன் அவர்களிடம் பேசும்பொழுது நான் பிழையை திருத்திக்கொண்டு பலமுறை பேசினேன் அதன் பின்பு தான் நான் பேச வேண்டும் என்று முயற்சி செய்து பலமுறை அதை கற்று கற்று கற்று நான் அவை பயிற்சி எடுத்த பின்பு நான் அவர்களிடம் பேசிக்கொண்டேன்